தமிழ்மொழியில் வந்து இலக்கணக் குறிப்போடு வந்து நம்ம பிழை யாரும் பேசுகிறதே கிடையாது தமிழ்மொழியோட இலக்கணக் குறிப்பு வந்து எப்படி இருக்குனால் இப்போ உதாரணத்துக்கு என்ன சொல்லாம்னா இந்த ர ற என்கிறலாம் இரட்டைக்கிளவி இதெல்லாம் வந்து நம்மவந்து கரெட்டாக உச்சரது கிடையாது நம்ம யாருமே வந்து தமிழ்மொழியோட இலக்கணத்தோடு வந்து யாருமே இப்பெலாம் பேசுவது கிடையாது தமிழோட இலக்கணம் வந்து ஆங்கில வார்த்தைகளைதான் நம்மெலாம் பேசிகிட்டுருக்கோம் இது மாதிரி கவிஞர்கள் அந்த புத்தகத்திலெலாம் கவிஞர்கள் என்ன சொல்லியிருக்காங்கனா அந்த இரட்டைக்கிளவி இலக்கணம் குறிப்பெலாம் அதில் வந்திருக்கும்ல அந்தமாதிரி இலக்கணக் குறிப்போடு வந்து கவிதைகளில் பாட்டு வரிகளில் இதெல்லாம் பார்க்கலாம் இந்த தமிழ் மொழி வந்து எப்பவுமே வந்து எல்லாத்தைவிட சிறந்ததாக இருக்கும்